தற்போது சூழ்நிலைகள் விளம்பரம் மற்றும் பலரை சென்றடைவதற்கான சில வழிகள் எவைன்னு கேட்டிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கிருஷ்ணகிரியில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நகைக்கடை இருக்குது வெங்கடேஸ்வரா ஜூவல்லர்ஸ் இப்போ அவங்க என்ன சொல்கிறா ஒரு அதே மாதிரி துணிக்கடையும் அதே மாதிரிதான் விளம்பரத்தை கொடுக்குறாங்க இப்போ டிவிலையும் கொடுக்குறாங்க நேரடியாகவும் இந்த காருங்களில் போர்டு வைச்சிகிட்டு விளம்பரப்படுத்தறாங்க அதாவது இப்போ ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் ஒரு ஸ்டீல் பாத்திரம் இலவசம் ஒரு ஹாட்பாக்ஸ் இலவசம் இந்த மாதிரிலாம் விளம்பரம் பண்ணுறாங்க ஸோ அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமாவும் இருக்குது நகை வாங்குவது பெரிய கஷ்டமாகவும் தெரிகிறது இல்லை வீட்டுக்கு ஒரு பொருளும் வருகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு அதை விரும்பி அதை தேடி நிறைய போகிறாங்க அதே மாதிரிதான் துணி கடைக்காரங்களும் விளம்பரங்கள்லாம் தராங்க இப்போ டிவிலையும் நிறைய நிறைய விளம்பரங்கள் வருகுது நான் அந்த டிவி பாத்துவிட்டு கூட நாங்கள் கண்டிப்பாக அதனால்தான் அங்கே போய் நிறைய பேர் கூட்டமே போகுது இந்த டிவி பார்க்குறதுனால விளம்பரம் கிடைக்கிறதுனாலதான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரிதான் துணிக்கடைங்களும் அந்த கிருஷ்ணா சில்க்ஸும் அதே மாதிரிதான் இப்போ அந்த வண்டிங்களில் அப்படியே போட்டுகிட்டு சும்மா பேனர் கட்டிகிட்டு விளம்பரப்படுத்தறாங்க ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இலவசம்ன்டு பட்டுப்புடவை வாங்கினாக்கா இன்னும் ரெண்டு நாலு ஜாக்கெட் பீஸ் இலவசம் இந்த மாரியெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அதை நம்பிதான் மக்கள் போகிறாங்க அது வந்து நல்லதாகதான் எங்களுக்கு வந்து பிடித்த மாதிரி இருக்குது நல்லாதான் இருக்குது மற்றபடி ஒன்னுல்லை